அன்றாடம் சா சமையலுக்கு வாங்கக்கூடிய பெருட்களிலில் நிறைய மூலிகைத் தன்மை கொண்ட பொருட்கள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த துளசி சொல்லலாம் துளசி வந்து நாங்கள் வீட்டில் செடியாக வளர்த்துறோம் இருந்தாலும் இந்த சளி இரும்பல் இந்த மாதிரி தொந்தரவின்போது அது தேவைப்படுது அதேமாதிரி நீங்கள் அது பட்டை லவங்கம் சொத்த பல்லு இருக்கும்போது அது தேவைப்படுது இந்த மாதிரியான இப்போ இப்போ மூலிகைகளை நாம தனியாக வளர்த்துவது கிடையாது அதிகமாக எல்லா வீட்டிலும் துளசி இருக்கும் அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்புடின்னா அந்த சளி போன்ற தொந்தரவுகள் அல்லது அதிகமான தும்பல் வருது அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுவோம் இதற்காக பிரத்தியோகமாக எதுவும் வளர்ப்பது கிடையாது நாங்கள் வீட்டில் வளர்ப்பது அதிகம் துளசி மட்டும்தான் வேறு எதுவும் அதிகம் வளர்ப்பதில்லை துளசி அப்புறோம் வேம்பு நாம என்ன பண்ணுவோம் கலந்து சாப்பிடுவோம் அவ்வாறு இருக்கும்போது அது என்ன ஆகுது சளி போன்ற தொந்தரவுகளை நிச்சியம் குணம் ஆக்குது அது ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் அந்த துளசி என்பது இருக்கணும் அது ரொம்ப நல்லது இயல்பாகவே நம்ம ரெண்டு மூணு எடுத்து வாயில் போட்டுவிட்டு போகறது கரெக்டாக இருக்கும்